எங்கள் ஊர் பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்னா அந்த கொரோனா டைம்லெல்லாம் நல்லா சேவை செஞ்சாங்க எங்கள் ஊரில் எல்லாம் இந்த வயது புள்ளைங்க இந்த தலைவருங்க படிக்கிற புள்ளைங்க காலேஜ் புள்ளைங்க எல்லாம் கூட நல்லா அதை ஒரு சேவையாக பாவம் வந்து செஞ்சுச்சுங்க அவங்க அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படியோ அதெல்லாம் விட்டுட்டு வந்து கூட செஞ்சுச்சுங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருந்துச்சு நிவாரண பொருளுங்களெல்லாம் கூட பாவம் கொண்டாந்து கொடுத்துச்சிங்க அப்புறமேட்டுக்கு இது முடியாதவங்களுக்கு காப்பீடு திட்டம் எழுதி போடுறதிதுக்கு கூட எங்கள் ஊர்லெல்லாம் பாவம் எல்லாம் உதவுனாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்த கொழந்த பிறந்தா காசு வாங்கிறக்கு எப்படி இந்த அடிப்பட்டால் காசு வாங்கிறது எப்படி அப்படினு எங்களை இ சேவை மையத்தில் கொண்டு போய் எங்களுக்கு எல்லாம் பாரங்களெல்லாம் பில் பண்ணி கொடுத்து அது எப்படி பணம் வாங்கணும் இதனால என்னென்னா நம்மளுக்கு நன்மை இருக்குது அப்படி எல்லாம் கூட எங்களுக்கு எல்லாம் சொல்லிச்சுங்க புள்ளைங்க